தலைவலிக்கு நல்ல ஆவி பிடிப்போம்க நல்லா தண்ணியை சூடு ஏற்றி கொதிக்க வச்சு அதில் தைலம் அந்த தழை இருக்குதுல்ல அதை போட்டு நல்லா தைலம் இலை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதில் நல்லா ஆவி பிடிச்சா தலை பாரம் கொறஞ்சு போயிடும் அது நல்லா ஆவியாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா கசக்கி அதில் வர அந்த சாரை வந்து நெற்றில பற்று போட்டு விட்டோம்னால் தலைவலி கொறஞ்சு போயிடும் அவசரத்துக்கு தலைவலி தைலம் கூட தேய்ச்சிக்குவோங்க